எனக்கு பசங்களோடய ஃபோன் பேசுகிறது வீடியோ கால் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அப்புறம் நான் ஃபோன வந்து அதிகபட்சம் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுவேன்னா ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம்தான் யூஸ் பண்ணுவேன் அதுவே எதுக்கு பாத்தீங்கன்னா சோசியல் நியூஸ் பார்ப்பேன் சோசியல் நியூஸ்னா எனக்கு ரொம்ப ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை டெய்லி பார்த்து அப்டேட் பண்ணிப்பேன் கவர்மண்ட்டில் என்ன நடக்குதுன்னு அதுக்கு அப்புறம் சாங்ஸ் வீடியோ சாங்ஸ் படம் அதுமாதிரி ஏதாவது பார்த்து என்டர்டைமண்ட்டான விஷயத்துல சந்தோசபடுவேன்